எனக்கு தமிழில் தமிழ் மட்டும் தான் நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து எங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து எல்லாமே எங்களுக்கு தமிழ் தான் நாங்கள் வேறு மொழியிலையிலாம் டப்பிங்கு பேசி பழக்கம் இல்லை எந்த பக்கமுமே இந்த எங்கு சுற்று வட்டாரத்திலையுமே சரி நான் ஒரு தொழில் செய்கிற இடத்துலைலும் சரி எல்லாம் தமிழ் தான் தமிழ் மக்கள் இதுக்காகவே நாங்கள் வேறு மொழிகளை எதுவும் போனது இல்லை அதே மாதிரி இது இப்போ மோ மேடிக்கான பிரதமர் மோடிக்கான இந்த மாதிரி தமிழ் மக்க தமிழ் தான் மிக உலகத்தில் மிக சிறந்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு பாராட்டி பேசியிருக்காங்க தமிழை விட்டு வேறு எந்த மொழியும் தமிழ்நாட்டு நம்ம எல்லாம் மக்களும் இது தமிழ் சீ கூடிய சீக்கிரம் கற்றுக்கலாம் ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரி கன்னடம் இதெல்லாம் வந்து சிரமம் கற்றுக்கறதுக்கு சிரமம் தமிழுங்கிறது யாராக இருந்தாலும் சீக்கிரம் கற்றுக்கலாம் அதனால தமிழ் தான் என்றைக்கி இருந்தாலும் நமக்கு ம மக்களுக்கு எந்த உலகத்திலையும் மிகச்சிறந்த மொழி தமிழ் மொழி அது